எங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லணும் அப்படீன்னா வந்து எனக்கு அம்மா அப்பா அக்கா தம்பி அந்தமாதிரி என் கூட பிறந்தவுங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒயிஃப் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து எங்களை வளர்த்தாங்க அப்பா வந்து கொத்தனார் வேலைக்கு போயிட்டிருக்காங்க ரொம்பவே கஸ்டம் எங்கள் வீட்டில் இப்போது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டியெலாம் வந்து எங்கள் அப்பாம்மா லவ் மேரேஜு அப்படீங்கிறதுனால வந்து தாத்தா பாட்டியெலாம் வந்து எங்களுக்கு அப்போது வீட்டில் வந்து இடோலாம் தரலை அப்போது வந்து நாங்கள் சின்னதாக ஒரு கூரை மாதிரி போட்டு அதுக்குள்ளே தான் வந்து தங்கியிருந்தோமே எங்கள் அப்பா கொத்தனார் வேலைக்கு போய்விட்டு போய்விட்டு வந்து அதில் உள்ள காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஒரு நாளைக்கு என்ன கட்ட முடியுமோ அந்தமாதிரி சின்னச் சின்ன கல் வச்சு வீடு கட்டி இப்போது கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கோம் அப்படீன்னா அது எங்கள் அப்பா வந்து டெய்லியுமே கொத்தனார் வேலைக்கு போய்விட்டு முன்னூறுரூபா கொடுக்குறத நூறுரூபாய்க்கு வந்து எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு செலவு பண்ணிவிட்டு இரநூருபாய வந்து எங்கள் அப்பா சேர்த்து வைப்பாங்க அப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டு தான் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு வந்து படித்தோம் எல்லா பக்கத்தில் உள்ள பசங்க எங்கள் சித்தி பசங்கல்லாம் சித்தப்பா பசங்கல்லாம் வந்து கவுர்மண்ட் ஸ்கூல் இல்லாமல் பிரைவேட்டில் போய் படித்தாங்க எங்களுக்கு அது படிக்க காசுல்லாமல் நாங்கள் வந்து கவுர்மண்ட் ஸ்கூலில் போயிட்டு படித்தோம் எங்களுக்கும் அந்தமாதிரி வேனில் போகணும் அப்படீன்டுலாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனால் அப்படி வந்து காசு இல்லாததுனால் வந்து எங்களால் வந்து போக முடியல இப்போது வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டி இருக்கோம் அப்படீன்னா வந்து நாங்கள் அந்த கவுர்மண்ட் ஸ்கூல்லேயே படித்து நாங்கள் மூணு பேருமே வந்து நல்ல வேலைக்கு போனதுனால் தான் வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து எங்களால் பெருமை சேர்த்து தர முடிஞ்சுது இப்போது வந்து இப்போ வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து கோயம்புத்தூரிலருந்து அலையன்ஸ் வந்து பார்த்து இப்போ எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் முடிஞ்சு ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சி இப்போ ஒரு பாப்பாவும் கூட எங்கள் அக்காவுக்கு வந்து பிறந்துட்டாங்க அவளோடய லைஃப் வந்து அப்படியே செட்டிலாயி அவள் அப்படியே நல்லாயிருக்கா தம்பிக்கு வந்து கவுர்மாண்ட் ஜாப் வந்து கிடச்சிருச்சி எலக்ட்ரிசியனாக வந்து ஸோ அவரோடய லைஃபும் வந்து ரொம்ப அவனுக்கும் வந்து ரொம்ப லைஃப் நல்ல லைஃப் அமைஞ்சி அது அப்படியே அவனுக்கும் ஸ்மூத்தாக போயிட்டிருக்கு இப்போது எனக்கு அலைன்ஸ் பார்த்துக்குட்ருக்காங்க இப்போ என்னோடய லைஃப் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக போகுது நாங்கள் என்னன்ன கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டதுக்கான பலன் வந்து எங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கு அப்படீங்கிறது வந்து நான் வந்து அடிக்கடி வந்து ஃபீல் பண்ணி பார்ப்பேன் எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டார் அப்படீன்னு சொல்லி நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன் எங்கள் அம்மாவும் வந்து ஹவுஸ் ஒயிஃபாக இல்லாமல் அவங்களும் வந்து வீட்டில் எங்கள் பார்த்துக்குறது ஸ்கூலு இது ஸ்கூலு அனுப்புகிறது காலேஜ் அனுப்புகிறதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அப்படீன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நாங்கள் மூணு பேருமே வந்து நினச்சிக்கிட்ருக்கோம்